ஹலோ

சக் சக்தி டெம்பிள் போகணும் அது அங்கே எப்படி என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க கொஞ்சம்

பக்கத்தில்

பக்கத்தில் ஏதாவது இருக்குங்களா சார்

ஆ சரி

ஓகே ஆ சரி

எ ஆ ஓகே ஓகே ஆ அதைப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க

ஓகே ஓகே

ஓகே ஓகே ஓகே சரி ஆ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ